நான் வந்து சமீபத்தில் என்ன ப்ராடேக்ட்டு வாங்குனனா நான் வந்து ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு வாங்குனேன் எனக்கு என்ன அளவில் வாங்குனனா அதோடய என்னோடய அளவு வந்து முப்பத்திரண்டு அது வந்து நான் வந்து கடையில் போய் விசாரிச்சேன் எங்கே போய் விசாரிச்சனா புதுக்கோட்டைக்கு மெயினில் உள்ளே ரேமண்டுங்கிற ஒரு கடையில் நான் போய் அங்கே போய் ஜீன்ஸ் பேண்ட்டு வந்து எடுக்கிறக்காண்டி போன அங்கே வந்து எல்லோரும் நல்லா இருக்குன்னாங்க அதே சமயம் அவங்க வந்து ஒரு புகழ் பெற்ற ஒரு நிறுவனம் பல ஊருகளில் வந்து அவங்களுக்கு வந்து கடை இருக்குது அதனால நான் அவனை அங்கே போய் எடுத்தே அங்கே போய் நான் வந்து இவ்வி வில வந்து விசாரிச்சேன் நான் எடுக்க வேண்டிய பேண்ட்டை அவங்க வந்து ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டோடய வில வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா சொன்னாங்க ஓகே சரி வாங்கலாம் அப்படினு பா பார்த்துகிட்ருக்கும் போது எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு சரி நம்ம ஏன் ஆன்லைனில் போய் நம்ம போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு நான் வந்து ஆன்லைனில் வந்து விசாரிச்சேன் அதை வந்து அதே ப்ராண்டு அதே கலரு அதே மாடல் எல்லாமே அதை நெட்டில் வந்து நான் இணையத்தளத்தில் தேடி அந்த ஜீன்ஸ் பேண்ட்டை வந்து நான் கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்ச உடனே நான் விலை வந்து கடையில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா சொன்னாங்க இங்கே வந்து ரெண்டாயிர ரூபா தான் இருந்துச்சு சரி நம்மளுக்கு வந்து ஒரு ஐநூறு ரூபா கம்மியாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆன்லைன்லேயே வாங்குனேன் அவங்க ரேமான்டுங்கிற அவங்கள அஃப்ஃபிசியல் ஸ்டோர்லேயே நான் வாங்குனேன் அவங்க வில வந்து ரெண்டாயிர ரூபா வச்சுருந்தாங்க சரி நான் வாங்கிட்டு வீட்டுக்கு வ எனக்கு டெலிவரி பண்ணாங்க கொரியர் பாய் வந்து கொடுத்தாரு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் நான் வந்து அந்த ஜீன்ஸ் பேண்ட்டை வந்து நான் வந்து போட்டுப்பார்த்தே எனக்கு வந்து ச அளவெல்லாம் கர்ரெக்ட்டாக இருந்துச்சு ஃபிட்டுல்லாம் நல்லா நீட்டாக இருந்துச்சு அதோடய கலர் வந்து என்ன கலரில் வாங்குனனா ஒரு நீல ஊதா கலரில் வாங்குனேன் எனக்கு வந்து அதோடய தரம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த பேண்ட்டில் உள்ள ஜிப்பு கூட நல்லா தரமாக கொடுத்துருந்தாங்க ஏன்னால் இப்போ வர்ற பேன்ட்டுலலாம் ஜிப்பு வந்து கொஞ்சம் தரமில்லாததாக கொடுத்துடுறாங்க அது வந்து சீக்கிரமே வீணாக போயிடுது நம்ம வந்து புதுசு வாங்க வேண்டியதாயிடுது ஆனா இந்த பேண்டை வந்து ஒரு குறைக்கூட சொல்ல முடியாது ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு இந்த பேண்ட்டு அதோடய கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவங்களோட அந்த ப்ராண்டு வந்து ரொம்ப நீட்டாக ஜென்யூனாக எல்லாமே பண்ணாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதே சமயம் நான் என் நண்பர்களுக்கும் சொன்னேன் இந்த பொருள் வாங்கலாம் அப்படினு நான் சொன்னேன் அவங்களும் வாங் வாங்கிறே அப்படினு சொன்னாங்க அதே சமயத்தில் இந்த பேண்ட்டு வாங்கினதுக்கு எனக்கு ரேமன்ட்டுலேந்து ஒரு பெல்ட்டு ஒன்று ஃப்ரீயாக கொடுத்தாங்க பரிசுப்பொருட்கள்ளா கொடுத்தாங்க தள்ளுபடியும் பண்ணாங்க எனக்கு எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு இதுதான் நான் சமீபத்தில் வாங்குனதுலேயே ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டு இதுதான் என்னோடய பாசிட்டிவ் ரிவீவ்